ஹலோ வணக்கங்க ஸ்வீட் கடைங்களா அ பையனுக்குக் கல்யாணம் வச்சிருக்கோம் இனிப்பெல்லாம் என்ன விலைன்னு தெரிஞ்சுக்கலாமா சரி மில்க் ஸ்வீட் வந்து எத்தனை நாளைக்குத் தாங்கும் ஒரு வாரத்துக்கு மேலே வச்சிருந்தா கெட்டுப் போய்டுங்களா ஒரு வாரம் ஒரு வாரம் தாங்கக் கூடிய அளவுக்கு உள்ள இனிப்புன்னாக்க ஆ இருக்குதுங்களா அதெல்லாம் கிலோ என்ன வில இப்போ நெய் மைசூர்பாக்கு கிலோ என்ன விலைங்க வில கம்மி பண்ண முடியாதுங்ளா இல்லை மொத்தமாக தான் எங்களுக்கு வேணும் சரி கல்யாணத்துக்கு தான் ஆட்ரு பண்ணுறோம் அதனாள் நீங்கள் பார்த்து கொஞ்சம் நல்ல மாதிரியா செஞ்சு கொடுங்க கெட்டுப் போயிருச்சின்னாக்க கெட்ட பேர் ஆயிரும் மிச்சர்லாம் மிச்சர்லாம் கிலோ என்ன விலங்க ம் லட்டு சரி லட்டு சரி சரி லட்டு என்ன வில சரி இதெல்லாம் நீங்கள் வீட்டிலயே கொண்டு வந்து கொடுத்துருவீங்களா சரி இப்போ மாப்பிள வீட்டு அட்ரஸு பொண்ணு வீட்டு அட்ரஸு தனித் தனியாக கொடுத்தர்றேன் மண்டபத்து அட்ரஸும் கொடுத்தர்றேன் இது எல்லாத்துக்கும் நீங்களே வந்து வீடு டோர் டெலிவரி பண்ணிருவீங்கல்ல ஆ சரி சரி சரி மைசூர்பாக்கில் வந்து ஒரு பதினஞ்சு கிலோ கொடுங்க ஆ லட்டில் வந்து ஒரு பத்து கிலோ கொடுங்க ஜாங்கிரி ஒரு பதினஞ்சு கிலோ கொடுத்துருங்க மிச்சர் வந்து ஒரு பத்து கிலோ கொடுத்துருங்க ஆமாம் இது இதை வந்து இது இப்போ நான் கு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்ளா லட்டு பத்து கிலோ மைசூர்பாக்கு பதினஞ்சு கிலோ மிச்சர் பத்து கிலோ இது மூணையும் வந்து மாப்பிள வீட்டில கொடுத்துருங்க அஞ்சு கிலோ மைசூர்பாக்கு அஞ்சு கிலோ மிச்சரு அதை பொண்ணு வீட்டில கொடுத்துருங்க பத்து கிலோ காரா இது பூந்தி உதிரி பூந்தி இருக்கும் இல்லைங்களா அது வந்து இலையில பந்தியில் வைக்கிறதுக்கு ஒரு பத்து கிலோ மண்டபத்துக்கு அனுப்பிடுங்க இப்போ இதெல்லாம் மொத்தமாக என்ன வில வருங்கிறதை நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா நேரில் பார்த்து உங்களுக்கு கையில காசு கொடுத்தர்லாம்ல சரிங்க அப்போ கடையிள் வந்து நான் பார்த்துட்டு பணம் கொடுத்தர்றேங்க ரொம்ப நல்லதுங்க